சார் சரவணபவன் ஹோட்டலுங்களா எனக்கு வந்து நாங்கள் இந்த மாரி சின்ன ச இது கள்ளக்குறிச்சி மாவட்டத்துலேருந்து பேசுகிறோங்க எனக்கு வந்து இந்த மாரி சாப்பாடு விற்பனையே மாரியம்மன் கோவில் தெருவிலேர்ந்து பேசுகிறேங்க என் பேயரு வந்து மணிகண்டன் சார் எனக்கு வந்து சாப்பாடு வந்து வெறும் அஞ்சு மட்டன் பிரியாணி பண்ணி கொண்டுவாங்க பார்சல் பண்ணி கொண்டுவாங்க சார் இந்த மாதிரி நவுட்ரா சாப்பாடு பார்சல் பண்ணி கொண்டுட்டு வாங்க மணி ஒரு ரெண்டு மணிக்குள்ளேயே கிடைக்கிற மாதிரி ஏற்பாடு பண்ணுங்க சார் சாப்பாடு நல்லாருக்குங்கிறதால உங்களுக்கு ஆர்ட்ரு கொடுத்துருக்கு சார்